ஹலோ நான் கீர்த்திக்கா பேசுகிறேன் திருவாரூர்லேந்து

நான் திருவாரூர்லேருந்து கீ கீர்த்திக்கா பேசுகிறேன் நான் இகார்ட்டில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன் சார் அந்த ஆர்டர் வந்துட்டு திருவாரூர்கிட்ட ரீச்சிடுன்னு போட்டுருக்கு ஆனால் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை சார் பட் ஆனால் நான் கூகுள்பே மூலியமா பேமன்ட் பண்ணிட்டேன் சார் எனக்கு ஆனால் ரிசீவ்டுனு காட்டிடுச்சு சார் அதனால ஒன்றும் ப்ராப்லம் இல்லைல்ல எவ்வளோ டேஸ் எவ்வளோ டேஸில் வரும் ஓகே சார் லொக்கேஷன் தெரியும்ல ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்